இந்தியாவில் பார்த்திங்கன்னா பலமொழி பேசக்கூடிய மக்களும் வாழ்ந்துட்தான் இருக்கிறாங்க அதிகாரபூர்வமான மொழிகள்ன்னா நிறைய இருக்குது ஹிந்தி இருக்குது உருது தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் சொல்லிட்டு நிறைய அதிகாரபூர்வமான மொழிகளும் நிறையா இருக்குது அதில் முக்கியமாக நம்ம திராவிட நாட்டில் பார்த்துட்டோம் அப்படினோம்ன்னா அஞ்சு மொழிகள் முக்கியமான மொழி தமிழ் தமில் தெலுங்கு மலையாளம் உருது துளுன்னு சொல்லிட்டு நிறைய மொழிகள் பேசிட்டுதான் இருக்காங்க அப்போது அதிகாரபூர்வமான மொழிங்கறத விட இந்தியாவை பொறுத்த அளவுக்கும் பன்முகத்தன்மை கொண்ட நாடுன்னே சொல்வாங்க பன்மொழிகள் பேசக்கூடிய பலமொழிகள் பேசக்கூடிய மக்களும் வாழக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்திய நாடுதான் ஆங்கிலமும் சரளமாக இன்னைக்கு மக்கள் பேசிட்டு வர்றாங்க அதுப்போல் அவங்கவிங்க தாய்மொழியும் பேசிக்கிட்டுருக்காங்க பிற மொழி மக்களை வாழ வைக்கக்கூடிய நாடாக தான் என்றைக்குமே இந்தியா விளங்கிருக்கு ஏன்னா பல மொழிகள் பேசக்கூடிய பல கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மக்களும் இந்திய நாட்டில் வாழ்ந்துட்டுதான் இருக்காங்க நம்ம நாட்டில் எப்போதுமே யாருக்கும் வந்து தடை இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்லே பார்த்திங்க அப்படின்னா நிறைய அதிகப்படியான மக்கள் யார் இருக்காங்கன்னா வட நாட்டுக்காரர்கள் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கும் நம்ம முன்னுரிமை கொடுத்து இன்னைக்கு அவங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம நாட்டில் சிறப்பாக வாழ்றதுக்கு நம்ம வழி செஞ்சுட்டுதான் இருக்கோம் மொழி அப்டிங்கிறது நம்ம என்றைக்குமே தடையாக நினைச்சது இல்லை பல மொழிகளும் இப்போ கற்றுக்கிட்ருக்கோம் பல மொழிகளும் பேசிக்கிட்டுருக்கோம் பாடத்திட்டங்களையே பார்த்திங்கன்னா இன்னைக்கு நிச்சயம் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் கண்டிப்பாக ஹிந்தி இருக்கும் ஆங்கில மொழிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மொழி அப்டிங்கிறது உலகமயமாக்கப்பட்டதுங்காட்டிக்கும் எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயுமே ஆங்கிலம் இருக்குது இன்னைக்கு ஹிந்தியும் சொல்லிக் குடுத்துட்டுதான் இருக்காங்க அதுப்போல் சமஸ்கிருதம் மொழியும் கூட பள்ளிகளில் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க ப்ரென்ஞ்சிங்கிற மொழியும் இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயுமே வந்து சொல்லிக் கொடுக்குற நெலமையில் தான் இருக்காங்க அப்போது பல மொழிகள் பேசக்கூடிய நாடாக தான் என்றைக்குமே இந்தியா விளங்கியிருக்கு அதனால பன்மொழி கொண்ட நாடு இந்திய நாடு அப்படிங்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது நிறைய மொழிகள் பேசக்கூடிய மக்கள் நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டுதான் இருக்காங்கங்கிறது நமக்கு பெருமை அளிக்கிற விஷயந்தான்